ஹலோ ஹலோ மேம் நான் உமா பேசுகிறேன் ட்ரிப் வேணும் ட்ரிப் போகிறோம் ட்ரிப் போகிறோம் ஹலோ மேம் ட்ரிப் போகிற மாதிரி வெஹிக்கிள் வேணும் இன்றைக்கு ஸ்ரீரங்கத்துக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் ஃபால்ஸுக்கும் போகிற மாதிரி வேணும் ஆமாங்க மேம் ம் ஒரு எங்கள் ஃபேமிலியில் ஒரு டென் மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் எவ்வளோ வரும் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ம் ஓகே மேம் ம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகேங்க மேம் ஒன் ஆர் டூ டேஸில் போய்ட்டு வந்துடலாங்க மேம் ஓகே மேம் ஓகே மேம் மேம் ஃபீயர் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்குது கொறைச்சிக்க முடியுமா ஓகே மேம் மேம் இந்த சண்டே நாங்கள் ஓகே பண்ணுற மாதிரி சொல்கிறோம் ஆ ஆ இல்லங்க மேம் ஒரு ஆகஸ்ட் ஃபிஃப்டின் இல்லாட்டி ஃபோர்டின் போல போகலாம் இப்போது நாங்கள் சண்டே போல சொல்கிறோம் என்னென்னு ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் இப்போ நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறோம் ஆ ஓகே ஓகே மேம் ம் தேங்க்யூ ஆ